ஹலோ அண்ணா லட்சுமி ஹோட்டலுங்களா அண்ணா நாங்கள் வந்து ஏற்கனவே உங்கக்கிட்ட தான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு இருப்போம் முன்ன இருந்த இடோம் மாதா கோவில் தெரு தெருவில் இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பிள்ளையார் கோவில் தெருக்கு மாறிட்டோம் எதனால் என்ன சாப்பாடுணா இருக்குது சாம்பார் சாதம் இருக்கா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு உங்களால் தர முடியுமாண்ணா எங்களுக்கு ஆ சரிங்ணா பிள்ளையார் கோவில் தெருவில் நாலாவது வீட்டில் இருக்கேண்ணா கொஞ்சம் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுங்கண்ணா சரிங்கண்ணா சரி வச்சிட்றேங்கண்ணா